ஒரு சாப்பாடு ஆர்டரு போட்டேனுங்க தாமிரபரணி ஹோட்டலுங்களா சாப்பாடு ஆர்டரு போட்டேன்ல அது வந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து திருப்பி காசு கொடுக்கோணும்ல நீ கொடுக்கவே இல்லை ஆமாம் எனக்கு வந்து காசு கொடுக்கோணும் நீ எப்போ குடுக்குறேன்னு நே இன்ன காலையில் கொடுக்கறேன்னீல்ல திருப்பி கொடுத்துடு எனக்கு வந்து சாப்பாடு அது வந்து பிடிக்கில சாப்பாடு எனக்கு வேண்டாம் நம்மளோட காசு நீ வந்து எனக்கு கொடுத்துரு